வடநாட்டில் இருந்து பெங்காலின்ற நாட்டில் இருந்து வந்து சிறு சிறு வியாபாரிங்க வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அந்த தமி அந்த வியாபாரத்தில்கூட நாம் போய் விலை கேட்டு அந்த பெங்காலி பேச்சு நமக்கு வராது எப்படினா நம்ம வியாபாரம் செய்கிறது அப்படின்டு ஆனால் அவன் ஈஸியாக தமிழை வந்து நல்லா கற்றுக்கினு நம்ம கிட்டே வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறாங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கடைங்களே இங்கே நிலம் வாங்கி துணிக்கடை வச்சு வடநாட்டுக்காரர் சேட்டுங்க வந்து இங்கே பிழைக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து அவங்க நல்லா பெங்காலிகிற ஒரு காட்டன் ப்யூர் காட்டன் வந்து அந்த அவங்க கடையிலெல்லாம் வச்சுனுக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே போய் கடையில் அந்த பெங்காலி பேச்செலாம் நம்ம கையில் பேச முடியாது ஆனால் அவன் தமிழ் பேச்சு வந்து இங்கே வந்து நல்லா கற்றுக்கினு நல்லா வியாபாரம் செய் செய்கிறாங்க நான் அந்த வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நாம் நம்ம தமிழில் அவங்க கற்றுக்குறாங்க ஆனால் நம்ம கையில் அந்தப் பேச்சு அவங்க பேச்சு நம்ம கையில் கற்றுக்க முடியலை ஆனால் தமிழ்னால் நல்லா ஈஸியாக எங்கேனாலும் வந்து கற்றுக்குறாங்க எந்த நாட்டுக்காரரும் வந்து கற்றுக்குறாங்க